எனக்கு பிடிச்ச ஆக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா அஜித் குமார் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து ஆக்டர்ஸ் வந்து இப்போ எல் எல்லாரும் ஆக்ட்டர்ஸ்ன்னா வந்து அந்த தொழிலா தான் பார்ப்பாங்க ஆனால் அவர் வந்து ரசிகர்களுக்காக அது வந்து பண்ணுறாரு அவர் நினச்சா அதை விட்டுட்டே போயிட்டுலாம் ஆனால் அவர் அதை விட்டுவிட்டு போக மாட்டார் ஏன்னா ரசிகர்களுக்காக அவர் பண்ணுறாரா ஆக்ட்டர்ஸ்லே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இருக்கிறாங்க அதில் ஃபெயிலர்ஸுன்னு கொடுத்த படத்துல அதிகமானாக ஃபெயிலியர்ஸ் கொடுத்த படம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் குமார் தான் ஏன்னா தல வந்து எப்படி சொல்லுறது தலை வந்து ஒரு பிக்கஸ்ட்டு ஓப்பன் ஸ்கிரின் அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ எல்லாம் வந்து தலையை வந்து அடிச்சுக்கிறதுக்குலாம் ஆளே இல்லை மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுஸ்லே தலையை பற்றி பேசறதுன்னா நிறையா பேசிகிட்டே போகலாம் தல வந்து ரசிகனாக நான் ஏன் ஃபர்ஸ்ட்டு வந்தன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சாதாரண பையன் வந்து ஒரு மெக்கானிக்காக இருப்பார் மெக்கானிக்காக இருந்து அவர் வந்து படத்தில் நடிச்சு ஃபர்ஸ்ட்டு அவருக்கு தமிழே வராது தமில்ல பேச மாட்டார் ஃபர்ஸ்ட்டு அவர் அவர் தமிழே பேசாமல் இருந்து அப்படிலாம் கஷ்டப்பட்டு அதுக்கப்பறமாக தமிழ் சினிமாவில வந்து எவ்வளோ முன்னோக்கி இப்போ வந்து தமிழ்நாட்டுலருந்து இல்லை இந்தியாவிலே ஃபுல்லாக வந்து அவரை பற்றி தெரியாதவை தெரியாதவங்களே இருக்கவே மாட்டாங்க அஜித்துன்னா எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ ஃபேமஸ்ஸான ஆளாக ஒரு ஒரு சாதாரண மெக்கானிக்காக இருந்த பையன் வந்து இவ்வளோ பெரிய ஃபேமஸ்ஸான ஆளாக வந்துருக்கிறாருன்னா அதுக்கு வந்து நம்ம காரணும் வந்து நிறையா சொல்லலாம் இப்போ அவர் வந்து ஆக்ட் பண்ணுற படத்துடைய பேர் வந்து விடாமுயற்சி அந்த படத்துக்கு அப்டேட்டே என்னென்னெ தெரியல தல ரசிகர்களான நாங்கெல்லாம் வந்து அதுக்கு வந்து ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் டைட்டில் விட்ட அந்த படத்துக்கே அப்டேட் இல்லை ஆனால் நெக்ஸ்ட் இயரு ரிலீஸ் ஆர போகிற அந்த படத்துக்கான அப்டேட்டும் வந்துச்சு இப்போ நிறையா சொல்லிகிட்டே போகலாம் தலையை பற்றி சொல்லுறதுக்குலாம் நிறைய பண்ணிருக்கார் தலையை பற்றி சொல்லுறதுக்கு வார்த்தைகள் கொஞ்சமாக நிறையவே இருக்கு இப்போ நம்ம வந்து தலையை பற்றி சொல்லணும்னா அவருக்கு வந்து இப்போ அது அவருக்கு எதில் இண்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு ட்ராவலில் தான் இண்ட்ரெஸ்ட்டு அந்த பைக் ட்ராவலில் வந்து அவர் எக்க சக்கமாக ட்ராவல் பண்ணுறரு எங்கே லைஃபே என்ஜாய் பண்ணுறாரு எந்த ஒரு ஆக்ட்டருமே தன்னுடைய லைஃப் இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ண மாட்டார் தான் அவர் போகற வழிலலாம் ரசிகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மரியாதை தர்றார் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வீடியோவில சமையல் செய்யற மாதிரியும் அவர் கூட வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுக்குற மாதிரியும் அந்த மாதிரிலாம் ஆக்ட்டர்ஸ் எல்லாம் தேடி போனால் கூட கிடைக்க மாட்டாங்க இவர் வந்து எப்படி ஒரு வருஷத்தில் இப்போ ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் லைஃப்ன்னா அதில் வந்து தேர்ட்டி பர்சென்டேஜில் வந்து ஆக்ட் பண்ணுறது தர்ட்டி பர்சென்டேஜ் தான் ஆக்ட் பண்ணுறாரு மிச்ச டுவென்டி பர்சென்டேஜ் வந்து ஃபேமிலி கூட இருக்குறார் மிச்சம் பிஃப்டி பர்சென்டேஜ் அவரோட லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுறாரு நல்லா ட்ராவல் பண்ணுறாரு அந்த மாதிரி இருக்கணும் லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழணும் எந்த ஒரு ஆளுங்களுமே பார்த்தீங்கன்னா லைஃப் என்ஜாய் பண்ணியே இருக்குறது இல்லை நல்லா என்ஜாய் பண்ணுறாரு நல்லா ஊரை சுற்றுறாரு இதை விட வேறு ஒருத்தருக்கு என்ன தேவைப்பட போகுது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு என் லைஃப்பை என்ஜாய் பண்ணுற ஹீரோன்னுலாம் பார்த்தீங்கன்னா அஜித்துகுமார் தான் சொல்லுறதுக்கு எதுவும் ஒரு வார்த்தையே இல்லவே இல்லை இப்போ எல்லா ஆக்ட்டர்ஸ் எடுத்துக்குங்க எல்லாருமே வந்து நம்ம வந்து பெரியாளாகணும் நம்ம வந்து நல்லா ஃபேமஸ்ஸான ஆளாகணும் அப்படினு தான் நினப்பாங்க ஆனால் அஜித்குமார் வந்து நீங்கள் வந்து நான் ஒரு டைம் பாஸ் நீங்கள் வந்து என்னுடைய படத்தை பார்க்குறீங்க அவ்வளோ தான் ஆனால் அதை தாண்டி நீங்கள் வந்து உங்களுடைய பேரெண்ட்ஸ் பார்க்கணும் உங்களுடைய ஃபேமிலி பார்க்கணும் நீங்கள் எப்பையுமே எங்களுக்காகவே இது உள்ள இருக்க கூடாது உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு நீங்கள் அந்த குடும்பத்தை தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர நீங்கள் ஆக்ட்டர்ஸ்ன்னா அடிச்சிக்கக்கூடாது அப்படினுலாம் யார் சொல்லுவாங்க ஆனால் தலை சொன்னார் எல்லாருமே சொன்ன எல்லாருமே சொன்னாங்க இவருக்கு ஒரு தமிழே பேச தெரியல இவர் நிறைய ஃபெயிலியர் படமாக கொடுத்துட்டுருக்காரு இவரெல்லாம் போயிட்டு யார் ரசிகர் எல்லாம் தூக்கி வச்சி கொண்டாடுவாங்க அப்படினுலாம் சொல்லிவிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த டைம்மில் தான் ரிலீஸ் ஆச்சு மங்காத்தான்னு ஒரு படம் மங்காத்தான்ற ஒரு படம் சரியான ஹிட்டு ஐம்பது நாள் ஓடிச்சி தலையோட பிஃப்டி பிஃப்டித் மூவி அது மங்காத்தான்ற மூவி வந்து சரியான ஹிட்டு அந்த மூவியில தான் அந்த அஜித்குமார் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸான வாங்குனது அந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்ட தட்ட ஒரு நூறு நாள் ஓடிச்சினு சொல்லலாம் அந்த படம் அப்படிப்பட்ட படம் மங்காத்தா மங்காத்தான்னு சொல்லுறதுலே தலைக்கு வந்து அதில் வந்து வேறு இது வந்துச்சு அவருக்கு வந்து இந்த பைக்கு ஸ்டண்ட்டு பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதையும் தாண்டி வந்து பைக்குனாலே அஜித்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பைக் கலெக்ஷன் எல்லாம் அதெலாம் ரொம்ப வச்சுருக்காரு அவர் ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் இந்த பிஎம்டபில்யு பைக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவார் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவர் வயாசன ஆளு மாதிரி தான் இருப்பார் ஆனால் எங்கே போனாலும் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போவார் கோட் ஷூட்டில் தான் போவார் எந்த ஆக்ட்டர்ஸ்சும் கோட் ஷுட்ல எல்லாம் போகவே மாட்டாங்க ஒரு டைமு விஜய் கூட ஒரு கூட்டத்தில் வந்து என்ன கோட் ஷுட்டில் வந்துருக்கீங்கனு கேட்டதுக்கு நம்ம நண்பர் அஜித் மாதிரி போகலாமேனு சொல்ட்டார் அதுக்கு யா அந்த அரங்கத்துலேயே அவ்வளோ கற்று ஆனால் அங்கே இருந்தவங்க எல்லாமே விஜய் ரசிகர் தான் ஆனால் அங்கே அஜித்துன்னு பேர் சொன்னதுக்கே அங்கே அவ்வளோ கத்தினா அப்போ தலையை பற்றி நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள் இப்போ வரைக்கும் அஜித்குமார் வந்து எந்த ஒரு படத்துக்குமே வந்து இசை வெளியிட்டு விழா வச்சதே கிடையாது அந்த இசை வெளியிட்டு விழாவை வச்சார்ன்னா இப்போ வந்து இப்போ விஜய் எல்லாம் இசை வெளியீட்டு விழா வைக்கிறாங்க அதுக்கு எல்லாம் வந்து ஆக்ட்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க அதுக்கான கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மி தான் அவங்க வந்து இது மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆக்ட்டர்சு இது முடிஞ்சதுக்கப்புறம்லாம் இது மாதிரிலாம் பண்ணாங்க டிக்கெட்டு வந்து இவ்வளோ விற்றாங்க உள்ள வந்து அவ்வளவாக மரியாதையே கொடுக்கல அப்படினுலாம் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அதுவே ஒரு நாள் அஜித்தை வந்து நான் இசை வெளியிட்டு விழா வைக்கிறேண்டா வாங்கடா எல்லாரும் நேரு ஸ்டேடியத்துக்குன்னு சொன்னால் இப்போ நினச்சி பாருங்கள் தமிழ்நாட்டையே ரெண்டாகிறாலாம் அந்த அளவுக்கு வந்து அஜித்துகிட்ட பவரு இருக்குது அந்த அளவுக்கு வந்து ஆளுங்களை அவர் வந்து சேகரிச்சு வச்சிக்கிறார் எந்த ஒரு ஆக்ட்டர்சுமே பார்த்தீங்கன்னா ரசிகர்களைலாம் அவ்வளோ மதிக்கவே மாட்டாங்க அஜித் குமார் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அவர் ஆக்ட்டர்ஸா மாதிரி பாசமாகலாம் மதிச்சு எல்லாத்துக்கும் ரசிகர்களுக்கு முக்கியத்துவம் எல்லாம் கொடுக்குறாரு அதையும் தாண்டி அவர் வந்து ரசிகர்களை மதிக்கிறார் ரீசெண்டாக கூட அவங்க பையன்னு நினக்கிறேன் அஜித்துடைய பையன் வந்து ஃபுட்பால் எல்லாம் வந்து ஜெயிச்சு கப்பா வாங்கிருக்கிறான் அப்போ வந்து சைக்கிள் வந்து நடக்குது அப்போ வந்து அஜித்து வந்து பசங்கக்கூட பசங்களை அப்படியே சைக்கிள் ஓட்டிக்கிட்டு நல்லா ஒரு ஜாலியான பர்சனாக சுற்றிட்டுருக்காரு யார் யாருக்குங்க அப்படி தோணும் சொல்லுங்கள் யாருக்கு தான் அந்த மாதிரி ஜாலியாக இருக்கணும் பசங்களோட பசங்களாக இருக்கணும் ஆனால் நல்லா ஜாலியாக சுற்றிகிட்டு இருந்தார் அதுவும் இல்லாமல் அஜித்த வந்து வயசான ஆள் இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது ரொம்ப இதுவாக எப்படி சொல்லுறது எல்லாருமே ரொம்ப தாழ்வாக பார்த்தாங்க இப்போ தமிழ் கூட படிக்க தெரியல இவர் எல்லாம் என்ன பண்ண போறார் அப்படினுலாம் ஆனால் அதே ஆள் இப்போ இந்தியாவிலே சரி தமிழ்நாட்டுலையும் சரி எங்கே போய் கேட்டாலும் அஜித்துன்னா எல்லாருக்குமே தெரியும் அஜித்தை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க இப்போ கூட விடாமுயற்சி படத்துக்காக தான் வெயிட்டிங் அந்த படம் வரட்டும் அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து புதுசாக ஒரு படம் வந்துச்சுன்னு சொன்னேன்ல டைட்டில் வந்து அது என்னடான்னா பழைய படம் தீனா மாதிரி இருக்குது அந்த டைட்டில் எல்லாம் அந்த கையில் போட்டு இருந்து குத்துவாங்கல்ல கையில் வந்து அந்த மாதிரி காப்பு மாதிரிலாம் இருக்குது கையில் போட்டுக்கின்னு குத்துற மாதிரி எல்லாம் அதெல்லாம் நினச்சி பாருங்களேன் அதெல்லாம் தலையெல்லாம் எவ்வளோ ஹிட் ஆயிடும் படம் வந்துச்சுன்னா நான் லாஸ்ட்டாக வ வந்ததுலேயே மங்காத்தா வந்து சரியான ம் ஹிட்டுன்னு படம்ன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அவ்வளோ பெரிய படம் வந்து மங்காத்தான்றது வந்து ரிலீஸ் ஆனதில் ரொம்ப பெரிய விஷயம் தான் அதனால் நம்ம வந்து எதுவுமே நம்ம சொல்ல முடியாது நல்ல தமிழ்நாட்டில் நல்ல மதிக்க கூத்ய மதிக்க கூடிய ஆள் அப்புறம் ஆக்ட்டர்ஸை ஆக்ட்டர்ன்னு யாருன்னு கேட்டோம்னா அஜித்து தான் இப்போ வந்து வேர்ல்ட்டு சினிமாவிலே டாப்பில் வந்து ஓப்பனிங் வந்து யாருக்கு நல்லா ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸ்னா அஜித்குமார் தான் ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸ் வந்து அஜித்துகுமார்க்கு தான் இருக்குது யாராக இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸை வந்து பிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது ஆனால் ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அஜித்துகுமாரு தான் இப்போ வந்து அஜித்துகுமாருன்னு நம்ம சொல்றதை விட அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன்னு சொல்லலாம் இப்போ வந்து எல்லா ஆக்ட்டர்ஸ்சும் வந்து இதேமாதிரி கொடுத்துகிடுத்து எல்லாமே வந்து வெளிய தெரியும் ஆனால் வந்து அஜித்து கொடுத்தது வந்து யாருக்குமே வெளிய தெரியாது அவ்வளவாக நிவாரணம் இது பண்ணிருக்காருன்னு சொல்லலாம் அதெலாம் நிவாரண பண்ணதெல்லாம் வந்து வெளியே அவர் நம்ம சொன்னதே கிடையாது அவர் வந்து இப்போ ரீசெண்டாகலாம் சென்னைக்கு வந்த ப்லெட்டு வந்துச்சு ப்லெட்டு வரும் போது கூட எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க எல்லாரும் வெளியே சொன்னாங்க ஆனால் அஜித்குமார் வந்து அவருடைய வீட்டில் வந்து ஒரு ஐம்பது பேர கூட்டின்னு வந்து சாப்பாடு எல்லாம் போட்டு நைட்டெல்லாம் பார்த்துக்கின்னாரு ஆனால் அது வந்து எந்த ஒரு நியூஸுலிமே வரலை ஏன்னா அவருக்கு வந்து பப்ளிசிட்டி பண்ணவும் பிடிக்காது பண்ணுறவங்களையும் பிடிக்காது பப்ளிஷ் பண்ணாமல் நார்மலான ஒரு பர்சனாக இருக்குறதுக்கு அவருடைய லைஃப் உடைய டார்கெட்டே எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் அஜித்குமார் தான் எங்களுக்கு கடைசி வரைக்கும் எப்போவுமே அஜித்துகுமார் அஜித்குமார் அஜித் குமார் தான் வேறு எந்த